ஒரு கேமில்கதை அல்லது கதாப்பாத்திரத்தை ஆராய்ந்து பார்த்தப்போ மிஸ்டர் எக்ஸுங்கிற ஒரு கேரக்டர் இருக்கும் ஸ்காட்லாண்ட் யார்டுங்கிற ஒரு கேமில் ஸோ இந்த கேமில் தான் அவனுக்கான நிறைய மூவ்ஸ் இருக்கும் தப்பிக்கிறதுக்கு நிறைய டிக்கெட்ஸ் இருக்கும் அண்டர் கிரௌண்ட் டாக்ஸி டியூப் பஸ் நாலுமே அவனுக்கு அவனால் யூஸ் பண்ண முடியும் எந்த நேரத்தில் வேணாலும் அதேமாரி அக்ராஸ் த சிட்டி ஆஃப் லண்டனும் அவன் போயிட்டு வரலாம் ஆனால் மற்ற கேமில் இருக்கிற கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களால இவ்வளோ ஃப்ரீயாக நகர முடியாது அவங்களுக்கு லிமிடட் நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸு மூவ்ஸு பஸ் டிக்கெட் டியூப் டிக்கெட்ஸ் இதெல்லாம் கிடைக்கும் அதேமாதிரி மிஸ்டர் எக்ஸால் ஒரு ஜங்ஷன்லேந்து இன்னொரு ஒரு ஜங்ஷன்ஸ்க்கு ஸ்கிப்ப ஸ்கிப் பண்ணி ஸ்டாப்சும் போக முடியும் அப்படி ஆராய்ந்து பார்த்திருக்குறப்போ மிஸ்டர் எக்ஸோடய கேரக்டர் தான் ஆனால் இருக்கிறதுலே டிஃபிகல்ட் ஸ்டார்டிங்கில் வந்து நிறைய மூவ்ஸ் இருக்கிற மாதிரி தெரியலாம் பட் ஆனால் கேம் போக போக மூவ்ஸ் குறைய குறைய டீம் மெம்பர்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாகும் அப்போதான் மிஸ்டர் எக்ஸ் ரொம்ப பார்த்துருக்கணும் இந்த மிஸ்டர் எக்ஸ் யார் இவன் ஒரு கிருமினல் ஆனால் இவங்களை சுற்றி கண்டுப்பிடிக்கிறவங்க எல்லாருமே டிடெக்டர்ஸ் ஸோ இந்தமாதிரி இருக்கிறப்போ இந்த கேம் தான் ஸ்காட்லாண்ட் யார்டை பேஸ் பண்ணியிருக்கு ஸ்காட்லாண்ட் யார்டுங்கிற கேம் என்னென்னால் இட் வாஸ் ஏ அதாவது அது ஒரு டிடெக்டிவ் ஃபார்ம்ர் பிரான்ச் நம்ம பிரிட்டிஷ் இன்டெலிஜெண்ட்ஸோடது ஸோ ஸ்காட்லாண்ட் யார்டு தான் எல்லாம் டிடெக்டிவ்ஸும் இருப்பாங்க நம் நம்மளோட ஜேம்ஸ் பாண்டுங்கிற கேரக்டருமே வந்து ஸ்காட்லாண்ட் யார்டை பேஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணாங்க ஸோ இந்தமாதிரி இருக்கிறப்போ மிஸ்டர் எக்ஸை வந்து எல்லாரும் மிஸ்டர் எக்ஸ் ஆகுறதுக்கு ஆசப்படலாம் ஆனால் வெளாட தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க மிஸ்டர் எக்ஸோடய ரோலு ரொம்ப கடுமையானது அப்படின்னு நமக்கு அப்போ தான் தெரிய வருது டீம் மெம்பர்ஸ் கூட ஒ ஒவ்வொருத்தரை குவார்டினேட் பண்ணி வெளாடலாம் ஆனால் மிஸ்டர் எக்ஸுங்கிறவன் போர்டில் இருக்குறதுலேயே தனியாக தான் இருப்பான் ஆனால் தேடுகிறதுக்கு அஞ்சுலேருந்து ஆறு பேர் இருப்பாங்க இந்த ஆறு பேருக்கான டிக்கெட்ஸு அவங்களோடய மூவ்ஸெல்லாம் சேர்த்திங்கன்னா அவங்களால் மிஸ்டர் எக்ஸை கண்டுப்பிடிக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும் கேம் முடிகிற நேரத்தில் அப்போதான் மிஸ்டர் எக்ஸ் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதேமாதிரி அவனோடய மூவ்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் ஆகும் ஒவ்வொரு டைம்க்கு மேல் பார்த்திங்கன்னா அவங்களோடய மூவ்ஸு வந்து பப்ளிக்காகவும் வந்து காட்டுவாங்க பப்ளிக்காக காட்டுறப்போதான் அந்த மிஸ்டர் எக்ஸ் ரொம்ப பார்த்து இருக்கணும் இந்த மாதிரி ஒரு கேம் தான் ஸ்காட்லாண்ட் யார்ட் அண்டு மிஸ்டர் எக்ஸுங்கிற ரோல் ரொம்ப வெயிட்டு ஆனால் மிஸ்டர் எக்ஸுங்கிற ரோலை நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னால் மிஸ்டர் எக்ஸை விட ரொம்ப அட்வான்டேஜஸான கேரக்டர் வேறே எதுவுமே கிடையாது அப்படிக்கிறது நமக்கு தெரிய வரும் ஆனால் மிக்ஸ்ட மிஸ்டர் எக்ஸ்னால் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து தப்பிக்கவும் முடியாது அவ்வளோ ஈஸியாக ஜெயிக்கவும் முடியாது அதனால ரொம்ப பார்த்து இருக்கணும் அதனால ஸ்காட்லாண்ட் யார்டுங்கிற கேம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக மாறிவிடுது ஏன்னால் அதில் வந்து ரியல் லைஃப் சேஸிங்கும் நடக்கும் சிட்டியோட மேப்பு நல்லா தெரிஞ்சிருக்கணும் கனெக்ட்டிங் நெட்வொர்க்ஸு ட்ரான்ஸ்போட் ஹேவ் ட்ரான்ஸ்போட் ஹப்ஸு எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அதனால இந்தமாரி தெரிஞ்சிருக்கிற சுச்சிவேஷன் இ இருந்தால் தான் வந்து ஸ்காட்லாண்ட் யார்டில் ஜெயிக்கவே முடியும் இதுதான் இருக்கறதில் கடுமையான கேரக்டர் ஒரு கேமில் என்னை பொறுத்த வரைக்கும்